நான் சிறுவயதில் இருந்து ஒன்றாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை ஒரே பள்ளிக் பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன் ஒவ்வொரு ஒரு ஒரு வகுப்பிற்கு சொல்லும் பொழுது மகிழ்ச்சியுடன் தான் நான் செல்வேன் ஏனெனில் எனக்கு சிறு வயதிலிருந்தே எனக்கு பெரிய நண்பர்கள் இருந்தனர் நாங்கள் ஒரு கூட்டமாகவே மகிழ்ச்சியோடு தான் காண்போம் எங்கே சென்றாலும் நாங்கள் ஒன்றாவே சொல்வதால் எங்களுக்குள் அதிகம் பாசம் உண்டு உண்டு பிறகு எனக்கு அதில் மிக் மிகவும் பிடித்த வகுப்பு பத்தாம் வகுப்பு ஆகும் பத்தாம் வகுப்பில் படிப்பும் இருந்தது பொது தேர்வும் இருந்தது மகிழ்ச்சியும் இருந்தது அங்கே இருக்கும் ஆசிரியர்கள் மிக அன்பாக பேசுவார்கள் ஆதலால் பத்தாம் வகுப்பு மிக பிடித்தது பதினோராம் வகுப்புக்கு சொல்லும் பொழுது பதினோறாம் வகுப்பில் பொது தேர்வு புதிதாக எடுத்து வந்தார்கள் அதில் புதிய புத்தகங்களும் எடுத்து வந்தார்கள் அந்த பாடம் மிக கடினமாக இருந்தது அதனால் மார்க்குகள் மதிப்பெண்கள் பொது தேர்வின் மதிப்பெண்கள் மிக குறைவாக இருந்ததால் மிக சோகமாக இருந்தோம் பிறகு பன்னெண்டாம் வகுப்பிலும் நாங்கள் நன்றாக தான் இருந்தோம் பன்னெண்டாம் வகுப்பில் பொது தேர்வும் இருந்தது அந்த பொது தேர்வில் நல்ல மதிப்பெண்களும் எடுத்தோம் அந்த பன்னெண்டாம் வகுப்பில் ஆசிரியர்கள் அவ்வளவாக எங்களுக்கு ஆசிரியர்கள் எங்களுக்கு அவ்வளவாக மரியாதை தராது விட்டால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பன்னெண்டாம் வகுப்புக்கு செல்ல அவ்வளவாக விருப்பம் இல் இல்லை ஆனாலும் நாங்கள் சென்றோம் படித்தோம் நன்ற மதிப்பெண்ணும் எடுத்தோம் பழைய நண்பர்களுடன் நாங்கள் நிறைய விளையாடி பேசி சிரித்து மகிழ்ச்சியோடு இருந்தோம் நாங்கள் ஒன்றாம் வகுப்பில் கிடைத்த நண்பர்கள் என் எனக்கு பன்னெண்டாம் வகுப்பு வரை எனக்கு தொடர்ந்தது இதில் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ வரைக்கும் நாங்கள் ஒன்றாக தான் இருக்கின்றோம் நன்றி